காலையில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ஆகட்டும் அதாவது போக்குவரத்துன்னால் பஸ்ஸுகளாக ஆகட்டும் ட்ரெயின்கள் ஆகட்டும் இந்த ஏழரையிலேருந்து பத்து மணி வரைக்கும் எல்லாருமே வேலைக்கு போகக்கூடிய ஆட்கள் ட்ரெயினுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு தான் எடுக்குறாங்க பேஸஞ்சர் ட்ரெயின் தான் வருது காலையில் ஒரு ட்ரெயின் தான் வருது அந்த ஒரு ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு அந்த ஊர் மக்களே வந்து போகிறாங்க எதுக்காக ட்ரெயின் விட்டிருக்காங்க நமக்கு வந்து நேரத்தை குறச்சி கொடுக்கும் கரெக்டான இடத்துக்கு போய் சேந்தரணும் கரெக்டான நேரத்துக்கு அதுக்காக தான் இந்த ரயில் கொடுத்துருக்காங்க அந்த ரயிலு நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் தொங்கிட்டு போகிறாங்க அதே மாதிரி தான் பஸ்ஸும் இந்த பஸ்ஸு வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு குறிப்பிட்ட பஸ்ஸுகள் மட்டுந்தான் வருது காசு கொடுத்து போகிற பஸ்ஸாக இருந்தாலும் சரி ஃப்ரீ பஸ்ஸாக இருந்தாலும் சரி ஃப்ரீ பஸ்ஸால் நிறுத்துறது கூட கிடையாது சில பகுதிகள்ல வந்து பஸ்ஸுக்கள் நிறுத்தவே மாட்டாங்கள் அந்த பகுதி மக்கள் எல்லாம் எப்படி போவாங்கள் எல்லாருகிட்டையும் டூ வீலர் ஃபோர் வீலருக்கு நம்ம சொல்ல முடியாது எல்லார்கிட்டையுமே வந்து எல்லாருமே இந்த பஸ்ஸை நம்பி தான் இருக்காங்கள் எல்லாருமே போகணும் அதனால் இப்போ என்ன சொல்கிறேன் காலையில் எட்டு மணியிலேருந்து பத்து மணி வரைக்கும் எல்லாரும் வேலைக்கு போகக்கூடிய ஆட்கள் சில பேர் ரயில் பயணம் போவாங்கள் சில பேர் போக பஸ்ஸில் போவாங்கள் பஸ்ஸில் போகிறவுங்களுக்கு வந்து இங்கே ரெண்டு பஸ்ஸு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் ரயில்ல போறவங்களுக்கு இங்கே ரெண்டு ட்ரெயின் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா மிக மிக உதவியாக இருக்கும் இது தான் வந்து என்னோடய கருத்து